இந்தியாவோடய வரலாறு ரொம்ப முக்கியமானது நிறையா மன்னர்கள் வந்து இந்தியாவை வந்து ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க அதில் இந்தியாவ வந்து நிறையா மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு ஒரு காலக்கட்டத்தில் இந்தியாவை வந்து ஆட்சி செய்கிறதுக்காக ப்ரிட்டிஷ் மக்கள் அவங்களோடய வணிகத்தை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படி வணிகம் மூலிமா வந்தவங்க கொஞ்சகொஞ்சமாக நம்மளோடய நாட்டையே வந்து அவங்க கைக்குள்ளே போட்டுகிட்டாங்க ஸோ ப்ரிட்டிஷ் காலக்கட்டத்தில் இந்தியா வந்து ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிது இந்தியாவில் இருக்க மிக பெரிய அணைகள் எல்லாமே வந்து ப்ரிட்டிஷ் பீரியட்டில் கட்டப்பட்டதுதான் நம்மளுடைய அரசியலமைப்பு அதெல்லாமே வந்து நமக்கு வந்து ப்ரிட்டிஷ் பீப்பிள் வந்து வழிவகுத்ததுதான் ஸோ இந்தமாதிரி வந்து அவங்க நம்மள ஆட்சி செஞ்சு நம்மளையே வந்து அவங்க வந்து மேன்மைப்படுத்திருக்காங்க நம்மளுடைய நாட்டு மக்கள் வந்து நமது நாட்டு சுதந்திரத்திற்கு போராடினதுதான் வந்துட்டு வரலாற்றையே ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதுறேன் அத்தகைய வீரர்கள் மட்டும் இல்லைனா வந்து நமக்கு சுதந்திரம் கிடச்சிருக்காது அப்படி கஷ்டப்பட்டு நாம் சுதந்திரம் வாங்கியிருக்கோம் அதை நம்ம எப்போதுமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும் நிறைய வீரர்கள் வந்து சுதந்திரத்திற்காக போராடி அவங்களோட உயிரையும் விட்டிருக்காங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னால் மகாத்மா காந்தி அவரு வந்து அவங்க சுதந்திரத்திற்காக நிறையா போராட்டங்கள் நிறையா தியாகங்கள் எல்லாமே செஞ்சிருக்கார் உப்பு சத்தியாகிரகமாகட்டும் அகிம்சை முறையாகட்டும் இந்தமாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவர் நிறையா பண்ணியிருக்காரு ஸோ இந்தமாதிரி நிறையா போராட்டங்கள் நிறையா தியாகங்களுக்கு அப்புறமாத்தான் நமக்கு வந்து சுதந்திரம் கெடைச்சது ஸோ அப்படி நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரம் வந்து நம்ம எப்போவுமே வந்து விட்டு தந்துடக்கூடாது எந்த விஷயத்துலையும் வந்து நம்ம வந்து நம்மளுடைய சுதந்திரத்த வந்து காக்கணும் சுதந்திரத்திற்காக நம்மளோடய நாட்டில் வந்து நிறைய போராட்டங்கள் நிறைய இயக்கங்கள் எல்லாமே இருந்துச்சு நிறைய எழுத்தாளர்கள் வந்து அவங்களுடைய எழுத்துக்கள் மூலிமா சுதந்திரத்த வந்து வெளிப்படுத்தினாங்க மக்களுடைய சுகந்திர உணர்வை வந்து அவங்களுடைய எழுத்துக்கள் மூலிமா தூண்டினாங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா எனக்கு பாரதியாருடைய கவிதைகள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அவருடைய பாட்டில் ஒவ்வொன்றையும் வந்து அவர் வந்து சுதந்திர உணர்வு ஊட்டுற மாதிரி வந்து நிறைய பாடல்கள் எல்லாமே எழுதியிருப்பார் அவருடைய பாடல்களை படி படிக்கும்போது நமக்கே வந்து சுதந்தர உணர்வு வந்து நமக்குள்ளே இருந்து வரும் அந்தமாதிரி நிறைய பாடல்கள் வந்து எழுதியிருக்காரு அது குறிப்பிட்டு சொல்லணுன்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அந்த பாடலும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாடல் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா எழுத்தர்கள் வந்து அவங்களுடைய சிறுகதைகள் மூலிமாவும் அவங்களுடைய கதைகள் மூலிமாவும் நிறையா விடுதலை உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க நிறையா பத்திரிக்கையாளர்கள் வந்து அவங்களுடைய பத்திரிகையில் வந்து நிறையா விடுதலை உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் நிறையா எழுதியிருக்காங்க இந்தமாதிரியான விஷயங்களெல்லாம் இருக்கும் போது தான் வந்து மக்கள் வந்து சுதந்திரம் போராட்டம் மேல் விழிப்புணர்வை வந்து சுதந்திரத்திற்காக போராடினாங்க எல்லோருமே ஒன்றுகூடி சுதந்திரத்திற்கான போராடினது வந்து வரலாற்றுலேயே ஒரு முக்கியமான நிகழ்வாக நான் வந்து கரு கருதுகிறேன் ஏன்னா வந்து எல்லோருமே ஒன்றுபட்டு போராடலைனா வந்து நமக்கு வந்து சுதிந்திரம் கண்டிப்பாக கெடைச்சிருக்காது இப்பேற்பட்ட சுதந்திரத்த வந்து நமக்கு வாங்கி கொடுத்த எல்லோருக்குமே வந்து நான் ரொம்ப கடமைப்பட்ருக்கேன் நம்மளோடய நாடு முன்னேற்றத்திற்கு காரணம் வந்து நமக்கு கிடைத்த அந்த சுதந்திரம்தான் நமக்கு சுதந்திரமே கிடைக்காம இருந்திருந்தால் வந்து நம்ம வந்து ஆங்கிலேயருக்கு கீழே வந்து அடிமைப்பட்டு இன்னும் வந்து அடிமையாகதான் இருந்திருப்போம் அப்போ அப்படி அந்த வீரர்கள் வந்து கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரத்த நம்ம எப்போவுமே வந்து வீணடிக்கக்கூடாது இப்போது இந்த காலக்கட்டத்தில் வந்து நாம் இன்னும் வந்து சுதந்திரத்திற்காக போராடிட்டிருக்கோம் எதுக்காகனால் வந்து வேலையில்லா திண்டாட்டம் அந்தமாதிரியான விஷயங்கள் வந்து மக்களை வந்து இன்னும் அடிமைப்படுத்திதான் வச்சிருக்குது ஸோ ஒவ்வொரு காலக்கட்டத்துலேயுமே வந்து மக்கள் வந்து அவங்கள சுதந்தத்திற்காக வந்து போராடிட்டுதான் இருக்காங்க கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அதில் வந்து அவங்க வந்து வெல்வாங்க அப்படினு நான் நம்புகிறேன் நன்றி